நான் வந்து இப்போ பிஎஸ்சி பிஏட் முடிச்சிருக்கேன் ஒன் இயர் வந்து ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணினேன் இப்போ வந்து மக்களை தேடிய மருத்துவம் ஸ்கீம்முல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து அது வந்து சைடாக இருந்தாலும் இப்போ வந்து நான் என்னோடய ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்திங்கனா பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணனும்னு இருக்கிறேன் அதுக்காக வந்து கோச்சிங் சென்ட்ரு பார்த்துட்ருக்குறேன் அது கிடச்சக்கப்பறமேட்டு வந்து சேர்ட்டடே சண்டே இந்த மாதிரி டைம் கிடச்சிச்சினா அதில் போய் அப்ளே பண்ணி படிக்கலான்ருக்கேன் என்னோடய ஆம்பிஷனே பார்த்திங்கனா பேங்குக்கு போகணுன்னு தான் இருக்குது இப்போதைக்கு வந்து சைடாக நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாதுங்கொசறம் மக்களை தேடிய மருத்துவம் அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு இன்கம்மாக வரட்டும் நம்ம ஃபேம்லியாக இருக்கிறனால கொஞ்சம் அது ஹெல்ப்புல்லாக இருக்கும் அதை வச்சிக்கூட நம்ம பேங்க்கு எக்ஸாமுக்கு வந்து அப்ளே பண்ணுறதோ இல்லை படிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து இப்போ சைடாக வந்து ஒர்க்குக்கும் போய்ட்டு நம்மளோட ஆம்பிஷனை கன்டின்யூ பண்ணக்கொசறோம் வந்து இப்போது ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் என்னோடய ஆம்பிஷனை வந்து நான் எப்படியும் சக்சஸ் பண்ணிடுவேன்